ஆ ஹலோ சார் கேப் டிரைவருங்களா ஆமா சார் நீங்கள் கேப் டிரைவர் ரமேஷ் தானே பேசுவது சார் நாங்கள் உங்க கேப் புக் பண்ணியிருந்தோம் ஆமா வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து சீர்காழிக்கு போய்ட்டு திருப்பி மயிலாடுதுறை டிராப் பண்ணணும் சீர்காழி பெரிய கோயில் பார்த்துவிட்டு திருப்பி மயிலாடுதுறையில் டிராப் பண்ணணுந்தான் உங்களுக்கு கேப் புக் பண்ணிருந்தோம் ஆமா நீங்கள் ஒன் தேர்ட்டிக்கு வரேன் சொன்னிங்க டைம் இப்போ டூ தேர்ட்டி ஆகிட்டு எவோளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது ஓகே சார் டிராஃபிக் ஜாம் சொல்றிங்க அதுக்குன்னு இவ்வளோ நேரமா சார் ஜாமானுச்சு சார் நான் ஒன்னா டுவெல் தேர்ட்டியிலேந்து இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் வைத்தீஸ்வரன் கோவிலில் நான் திருப்பி முடிஷ்ட்டு வேளாங்கண்ணி போகணும் அடுத்த கேபு வேளாங்கண்ணி ஒரு கேப் இருக்கு அது ஃபைவ் தேர்ட்டி நீங்கள் இப்பயே இதுக்கு லேட் பண்ணிங்கனா நான் எப்போ அந்த கேபை போய் பிடிப்பேன் சார் புரியுது சார் எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் சார் டிராஃபிக் ஜாம்னு இப்போ சொல்றிங்க நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணா நான் வேற கேப் புக் பண்ணியிருக்க மாட்டேனா உங்கள் கேப் கேன்சல் பண்ணிக்க மாட்டேனா சார் எவ்வளோ நேரம் தான் சார் நாங்கள் வெயிட் பண்ணணும் இன்னும் எவ்வளோ நேரம் சார் இதோ வரேன் இதோ வரேன் தான் சொல்லுறிங்க எங்கேனு சொல்ல மாட்றிங்க நான் இல்லைனா கேபை கேன்சல் பண்ணிக்கவா சார் சரி ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவிங்களா சரி சீக்கிரம் வாங்க சார் புரியுது சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிஷ்ட்டு நாங்கள் ஈவினிங் வீட்டுக்கு நீங்கள் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா தான் எங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போக முடியும் திருப்பியும் உங்கள் கேப் தான் சார் ஈவினிங் நான் புக் பண்ணிருக்கேன் நீங்க இப்பயே இது பண்ணிங்கன்னா ஈவினிங் நான் வேற கேப் புக் பண்ணட்டுமா சார் சார் நான் கோபப்படல சார் நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்கு சரி ஓகே வாங்க சரி வாங்க அதான் வந்துட்டேங்கிறிங்கள்ல வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க சார் புரியுது சார் அடுத்தவாட்டி இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்லாம் சொல்லிடுங்க இப்போ ஏன்னா இப்போ எல்லோரும் வேலை இல்லாமல் சும்மா இல்லை சார் சரி ஓகே சீக்கிரம் வாங்க இட்ஸ் ஓகே சரி வாங்க வாங்க சார் தேங்க்யூ வாங்க வாங்க